நான் அதிகமாக பார்க்குறதுன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அதெலாம் பாற்றி பார்க்குறதுன்னா நான் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பேன் இல்லைனா ஜியோ சினிமா ஜியோ சினிமா ஃபோனில் பார்க்குறதுன்னா ஜியோ சினிமாவிலதான் அதிகமாக பார்ப்பேன் எனக்கு பிடிச்சது ரொம்பன்னா கிரிக்கெட் கிரிக்கெட் தான் அதிகமாக பார்ப்பேன் ஆனால் பசங்க கூட சேர்ந்து உக்காந் பார்க்கம்போது கபடி பார்ப்பேன் கபடி ப்ரோ பார்ப்பேன் அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் தமிழில் தான் ஓடும் இங்கே உள்ள சேனலில் அதான் ஓடும் ஆனால் ஃபோன் பொறுத்தவரைக்கும் ஜியோ சினிமா அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சிங்க ப்ளே ஸ்டோர் அது இன்ஸ்டாகிராமில் அதுக்குன்னு ஒரு பேஜ் பசங்க லைவ் போடுவாங்க பேஸ்புக்கில் அதுக்குன்னு தனியான பேஜ்ஜு அதில் உட்காந்து பார்ப்போம் அதிகமாக நான் மோஸ்ட்லி பார்க்குறதுன்னா கிரிக்கெட்டு கிரிக்கெட்தான் பார்த்துகிட்டே இருப்பேன் அதிகமாக ஹைலைட்ஸ் கிரிக்கெட் ஹைலைட்ஸு ஐபிஎல் மேட்ச்செல்லாம் வந்துட்டா சும்மா ஃபுல்லாகவே ஜியோ சி ஃபோனில்தான் பார்த்தேன் இந்த சீசன் ஃபுல்லாக ஐபிஎல்லாம் ஃபோனில்தான் பார்த்தோம் ஃபோனில் பார்க்குறது கொஞ்சம் ஈசியாக இருக்கும் ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம டிவியே போய் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால்தான் ஃபோனில் பார்க்குறது